இப்போ ஓவியம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பழக்கம் நம்ம எதை பார்த்தாலும் அதை கரெக்டாக அப்படியே வரைஞ்சிருவேன் தத்ரூபமாக இப்போது ஒரு குழந்தைய பார்த்து உக்காந்துருந்துச்சினா அதேமாதிரி நான் தத்ரூபமாக வரைஞ்சிருவேன் அது எல்லோரும் பார்த்து ஆசைப்படுவாங்க ஐயோ அழகாக வரைகிறிங்களே எப்படி உங்களுக்கு மட்டும் அது எனக்கு காடு கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினச்சிப்பேன் நான் இப்போ ஓவியம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இயற்கை சீனை பார்த்தேன்னா அதே மாதிரி தத்ரூபமாக வரைவேன் எனக்கு டிராயிங் வரைஞ்சி மத்தவங்கள்ட்ட கொடுப்பேன் அது எல்லோருமே ரொம்ப விரும்பி வந்து என்கிட்ட சொல்லி வாய்ண்ட்டு போவாங்க அது வீட்லேலாம் நிறைய பேர் ஃப்ரேம் பண்ணியே வெச்சிருக்காங்க எங்கள் வீட்லேயும் நிறையா நான் எங்கள் அப்பா அம்மா என் பையனுங்க பசங்க எல்லோருமே நான் அழகாக ஒரு ஓவியமாக வரைஞ்சி ஒரு ஆல்பமே பண்ணி வீட்டில் அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டி வெச்சுருக்கேன் நான் காம்பெடிஷனுக்குலாம் நிறைய கலந்துனுக்கேன் அப்போ நிறைய பிரைஸுலாம் வின் பண்ணியிருக்கேன் ஸ்கூலேருந்தே எனக்கு நல்லா ஊக்குவிச்சாங்க இந்த டிராயிங் போட்டிக்காக நல்ல ஒரு ஹெல்ப் ஃப் பண்ணாங்க நிறையா போட்டியில் கலந்துக்கிற மாரி டே ஸ்டேட் லெவலில் டிஸ்டிக் லெவல்லலாம் நிறையா பங்கேற்று நான் நிறையா பரிசுகள் பெற்றுக்கேன் இப்போ நான் இப்போ ஒரு ஓவிய ஒரு பத்து பேர் பசங்களுக்கு ஓவியம் கற்றுக் கொடுத்துகிட்ருக்கேன் அது ஒரு என் ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கும் நான் ஒரு நம்மளோட ஒரு தொழிலை இதை ஒரு ஒரு நம்ம கலையை ஒருத்தங்களுக்கு நம்ம அப்படியே இட மாற்றம் ஒருத்தங்களுக் கற்றுக் கொடுக்கறோன்கிறது எனக்கு ஒரு மனதார ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு படுது பசங்களும் என் மேல் பிரியமாக நல்லா ஆர்வமாக வந்து ஓவியம் எப்படி எப்படி வரையணுனு கத்துப்பாங்க அது டிப்ஸ் எல்லாம் நிறையா நான் சொல்லித் தருவேன் இதுதாங்க எனக்கு ஓவியம் உந்துதலாக இருந்துச்சு